நம்ம பள்ளி முடிச்ச உடனே மேற்கல்வி படிக்கிறது மே இப்போ இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் மிகவும் முக்கியமானதுன்தாங்க நான் சொல்லுவேன் இப்படி இதை எடுத்துகொண்டுங்கன்னா உங்ககிட்ட காசு இருக்கோம் இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம்ங்க நம்ம படிப்பு போனால் காசு எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம் காசு இப்போ வரும் எப்போ போக இப்போ வரும் நாளைக்கு வரும் நாளான்னைக்கு வரும் எப்போது வேணால் வரும் ஆனால் படிப்பின்றது போயிடுச்சுனா அது கண்டிப்பாக அது வேஸ்ட் தாங்க அந்தந்த டைமில் அப்போப்போ படிச்சால் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாங்க இப்போ எக்ஸாம்புள் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் படிக் படிக் படிக்க படிக்க ஆசை இருக்குது ஆனால் படிச்சும் காசு இல்லாதனால் அவங்க படிக்கிறது இல்லை அதில் சிறு தொழில் அதெல்லாம் பார்ட் டைம் ஜாப் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வேலைகள்லாம் செய்கிறாங்க அவங்க குடும்ப குடும்பத்தை குடும்பத்த பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தை பார்த்து இல்லாதவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிப்பாங்கள்